தமிழ் வந்து முதன் மும்மொழியாய் இருந்தாலுமே கூட காலங்கள் மாற மாற தமிழ்மொழியோடய வளர்ச்சியும் குறஞ்சிகிட்ருக்கு ஏனால் எங்கே பார்த்தாலும் இன்டர்வ்யூஸ் அப்படின் பார்த்தாலும் ஒரு கொஷ்ட்டின் எக்ஸாம்னேஷன் அப்படின்னு பார்த்தாலும் அனைத்துயுமே ஆங்கில மொழியில் இடம் பெறுவதால் ஆங்கிலத்துக்கு அதிக இடமும் கொடுக்கறதுனால பிள்ளைகளை தமிழ் மீடியத்தில் சேர்க்கறதுக்கே ஒரு விருப்பம் இல்லாமல் போகிடுது ஏனால் அவங்க தமிழில் படிச்சுட்டு போயி கா டென்த்து டுவெல்த்து அந்தமாதிரி டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறோம் அதற்கு பிறகு கல்லூரிகளில் அவங்க ஆங்கிலத்தில் தான் மொழி பாடமாக இருக்கும் அப்படிங்கிறப்போ பன்னிரெண்டு வகுப்பு வரையும் தமிழில் படிச்சுட்டு போயிட்டு ஆங்கிலத்துங்கிறது அது வந்து ஒரு திணிப்பு மொழியாக இருக்குது அதனாலேயே ஸ்டார்டிங்லியே ஒன் டூ டுவெல்த்தே இங்கிலிஷ் மீடியமாக இருந்தால் அவங்க மேற்படிப்பு அந்த மாதிரி எல்லாமே இங்கிலிஷ்லே ஈஸி எளிமையா இருக்கும் இதே இதனாலேயே வந்து குழைந்தைகளை வந்து தமிழ் மீடியத்தில் சேர்க்கறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தமிழ் மொழி தான் முதன் மொழி மூத்த மொழி தமிழ் தோன்றத்துக்கு முன்னடியே உள்ள மொழி அப்படியில்லாம் பெருமையாக இருந்தாலுமே கூட தமிழ் மொழி அதோடய தாக்கம் வந்து குறஞ்சிகிட்டு தான் இருக்குது இன்றளவும் மக்களிடையே கிராமப்புற மக்களே வந்து ஆங்கில மொழியையே மொழி பாடமாக இன்றளவும் தாமும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை தாம் பிள்ளைகளை ஆங்கிலத்தில் தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திற்கு பொது மக்கள் தள்ளப்பட்டாங்க கிராமப்புறத்திலே இப்படின்னா சிட்டி புறத்துலேலாம் சொல்லவே வேண்டாம் நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ஆங்கில படிப்பாவே மொழி பாடத்தாகவ கொண்டிருக்காங்கள் தமிழ் மொழியோடய தாக்கங்கறது ரொம்பவே குறஞ்சிப் போயிடிச்சு